இப்போது நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு விஷயம் படிப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாச்சும் இருக்கட்டும் அதில் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளோட லைஃபை பற்றி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் என்னோடய முடிவு வந்து டீச்சர் படிக்கணும் டீச்சர் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான முயற்சிகளை நான் வந்து எடுக்க எடுத்துருக்கேன் அது எப்படின்னா ஃபஸ்ட் நம்மளோட எய்ம் அது கரெட்டாக இருக்கணும் நம்ம ஒரு சப்ஜெட்டு ரிலேட்டடாக படிக்கிறோம் அப்படின்னா அதை நோக்கியே போகணும் க்ராஸ் பண்றது க்ராஸ் மேஜர் பண்றது இருக்கக்கூடாது நான் யூஜியில் மைக்ரோ பயாலஜி படித்தேன் அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக படித்தேன் இப்போ வந்து பயோசயின்ஸ் பிஎட்டில் செகண்ட் இயர் பயோசயின்ஸ் அப்படின்னா அதில் பாட்டனி ஸ்வாலஜி கெமிஸ்டி பிசிக்ஸ் அது மொத்தமாகவே எய்த்து ஸ்டாண்டர்ட்டுக்கு மொத்தமாக வரும் லவென்த்து ட்வெல்த்துக்கு பயோசயின்ஸ் தான் பாட்னி ஸ்வாலஜி வரும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு முடிவுதான் நம்ம அடுத்த என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்குற ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில் நம்ம படித்து முடித்துட்டு என்ன செய்யப்போகிறோம் நான் என் சப்ஜெட்டு ரிலேட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா என் டீச்சர் ஃபீல்டில் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் இதுவே மற்றவங்க ஒர்க் பற்றி சொல்லலாம் இல்லை மேரேஜ் லைஃப் அதை பற்றி சொல்லலாம் இல்லை பேபி அதை பற்றி சொல்லலாம் ஆனால் நான் வந்து இப்போது டீச்சிங் ஃபீல்டு அதை பற்றிதான் சொல்றேன் எனக்கு இது தேவைப்பட்டுச்சி அப்படிங்குறதுனால நான் இந்த முடிவை வந்து எடுத்தேன் என்னோடய பேரண்ட்டுக்கிட்ட கேட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதையும் வச்சு அவங்களோடய ஆசைக்கூட டீச்சர் தான் என்னோடய அப்பாவோட ஆசை அதனால நான் இந்த பிஎட்டை எடுத்தேன் இதில் நான் எதுக்கு ஆலோசனை யார்கிட்ட கேட்டேன் அப்படின்னா என்னுடைய சீனியர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னோடய சீனியர்னா அவங்க வந்து தமிழ் டீச்சர் ஓகே அதனால அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி அட்மிஷன் போடணும் இது படித்தா என்ன ஆகலாம் எத்தனை வருஷம் படிக்கணும் அந்தமாதிரி கேட்டேன் அப்பறம் என்னோடய சப்ஜெட்டில் மேம் இருக்காங்க தமிழ் மேம் இருக்காங்க அவங்க நேம் வந்துட்டு விமலா அவங்கக்கிட்டேயும் நான் கேட்டேன் அவங்க எனக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ணுமா அப்படின் சொன்னாங்க ஓகேனு வச்சு அவங்களை வச்சு நான் வந்து சேர்ந்துட்டேன் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோனா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த இடத்துலையும் இது வந்து வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடாது சரியா நம்ம ஒரு கரெக்டான முடிவை எடுக்குறோமானு தான் ஃபஸ்ட்டே யோசிச்சிடுணும் எடுத்த பிறகு யோசிக்கக்கூடாது ஒரு முடிவை எடுக்கிறோனா அது யாரோட ஆலோசனை வேணும் அப்படின்னா அதில் அனுபவமாக இருக்கிறவங்களோட ஆலோசனை ரொம்ப முக்கியம் படிப்பறிவு இருக்கிறவங்கள்ட படிப்பை பற்றி கேட்கலாம் இதுவே விவசாயவ விவசாயம் பண்றவங்கக்கிட்ட ஒரு படிப்பில் நம்ம என்ன படிக்கணுன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது அதனால் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா படிப்பில் யார் அதிகமாக இருக்காங்க நம்மளோடைய ப்ரின்ஸ்பல் ஹெச்எம் ப்ரொபஸர் அந்தமாதிரி உள்ளவங்கக்கிட்ட நம்மளவிட அதிகமாக அனுபவத்தால் அதிகமாக உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிலாம் இதுவே நமக்கு விவசாயம் பண்ணணும் இல்லது ஒரு ஒர்க்குக்கு போகணும் இப்போ ட்ரெஸ் கடையில் போயிட்டு ட்ரெஸ் விற்கணும் அப்படின்னா அது அங்க உள்ள ஓனர்கிட்டதான் நம்ம கேட்கணும் அதேமாதிரி பழ கடையில் பழத்த எடுத்து நம்ம விற்கணும் விற்கணுன் அப்படின் நினைச்சாக்கூட அங்கே உள்ள முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுத்தான் நடக்கணும் அதனால் நம்ம எடுத்தோம் கவுழ்த்தோம் அப்படின்னு எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு விஷயம் எடுக்கிறோனா அதை கரெக்டாக முடிக்கணும் அதை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அனுபவம் மிக்க ஒருத்தரால் ஆலோசனையை கேட்டுக்கிட்ட பிறகுதான் நம்ம செய்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த யார்டையும் கேட்காம நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் செஞ்சோம்னா அது ரொம்ப தப்பாக முடியும் தப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இதை நம்ம இப்படி பண்ணிட்டோம் இல்லை நம்ம இதை கேட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி இதேமாதிரி எனக்கும் நடந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் யூஜி சப்ஜெட் அப்படிதான் போச்சு யார்கிட்டயும் கேட்காம என்னோட ஃபேம்லி சூழ்நிலையால் என்னோட ஃப்ரெண்டை நம்பி சேர்ந்து இப்போது இது ரிலேட்டாக வந்துட்டேன் இருந்தாலுமே அது அப்படிதான் ஆச்சு என்னோடய அனுபவம் ரீதியாக நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டுதான் முடிவு எடுக்கணும் ஃபேம்லி ஃபேம்லியில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தலைவர் அப்படின்னா நம்ம அப்பாவை சொல்வோம் இல்லையா அதனால அப்பா எப்படி எடுப்பாங்கனா யாருக்கும் வந்து பாதிப்பு வரக்கூடாது அந்தமாதிரிதான் எடுப்பாங்க இப்போ நானும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோனா அதுவந்து மற்றவங்களை வந்து இன்சல் பண்ணக்கூடாது ஹெர்ட் பண்ணக்கூடாது அடுத்தவங்க மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது நமக்காக ஒரு முடிவு எடுக்கிறோனா செல்ஃபிஷ்ஷாக நம்மளுக்காக மட்டும் எடுக்கக்கூடாது அது எல்லோரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அந்தமாதிரி ஒரு முடிவு வீட்டு சூழ்நிலையாக இருக்கட்டும் படிப்பில் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காமனாக பொதுவாக சொல்கிறேன் அனுபவம் மிக்க ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு விஷயத்துல ஒருத்தங்கப்பட்டு திருந்தி இருப்பாங்க இல்லையா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டுட்டு சேர்ந்தேன் எனக்கு பிடிக்காத சப்ஜெட்டில் அதை பற்றி தெரியாதுன்னுகூட சொல்லலாம் அதை நான் நிறையா பேருகிட்ட கேட்காம போனது என்னோடய மிஸ்டேக் இப்போ என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்படி யாரும் இருக்கக்கூடாது நான் விரும்புகிறேன் இனிமேல் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நம்மளைவிட அதிகமாக உள்ளவங்கள்கிட்ட கேட்கணும் அதேமாதிரி நான் மைண்டில் யோசித்து தான் இப்போது இந்த டீச்சர் ட்ரெனிங் பண்றதுக்குகூட என்னோடய மேம்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னோடய அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கி நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குது இன்னும் படிப்பேன் நான் இந்தமாதிரிதான் பண்ணுவேன் இனிமேல் அப்படிதான் பண்ணுவேன் எதை எடுக்கணும் அப்படினாலும் ஆலோசனை ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும் அதுவே இன்னொருத்தங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க ஒர்க்கை நம்ம பண்ணப்போகிறோம் அப்படினா அது நம்ம ஒரு எய்ம் வச்சுருப்போம் இதை வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அந்தமாதிரி அதுவே நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட கேட்டோனால் அவங்க சொல்லுவாங்க இதை இப்படி பண்ணலாம் அந்தமாதிரி ஒரு கூட்டாக ஒரு நிறைய பேர்கூட சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை படிக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணலாம் எது நம்மளுக்கு தேவையோ அந்த கருத்தை நம்ம மட்டும் யோசித்து பண்றது என்னை பொறுத்த அளவுக்கு தப்புதான்